அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு